அரசோடய நடவடிக்கையில் எதிர்கட்சியோடய பங்கு மிக முக்கியமானது எதிர்கட்சியோடய வேலையை குறை சொல்கிறதுதான் அதுமட்டுமில்லாமல் எளிதாக விமர்சனம் பண்ணுறதும் அவங்கள தான் நிறைய பேர் தப்பாக நினைக்கிறாங்க எதிர்கட்சியோடய ஒரே நோக்கம் மக்களுக்கு எல்லா வகையான நலனும் சென்றடையணுனு தான் கல்வியில் சுகாதாரம் மின்சாரம் உணவு மற்ற உதவிகளையெல்லாம் தொடர்ச்சியாக அவசியம் ஆனால் நல்ல திட்டத்தை அடுத்த வர அரசு தொடர்ந்து செய்யணும்